இந்தியாவின் வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா சுதந்திர தினம் சுதந்திர தினத்துக்காக ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து நம்ம சுதந்திர தினமாக கொண்டாடுறோம் இந்த மாதிரி குடியரசு தினம் குடியரசு தினம் வந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நம்ம கொண்டாடறோம் அப்போது சுதந்திர தினம் குடியரசு தினம் இந்த சுதந்திர தினத்துக்காக போராடிய சுதந்திரம் நம்ம நாட்டுக்கே கிடைக்கணும் இந்திய நாட்டுக்கு அப்படின்னு நிறையா வீரர்கள் வந்து போராடினா அப்படி வீரர்கள் போராடிய வீரர்களின் பெயர் வந்து சுபாஷ் சந்திர போஸு கொடி காத்த குமரன் வாஉசி சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழன் இந்த மாதிரி நிறைய நிறைய தலைவர்கள் வந்து நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காகவும் நல்லவொரு நாட்டை நல்லவொரு நிலமைக்கு கொண்டு வருவதுக்காகவும் நிறைய பாடுபட்டாங்க அப்படி பாடுபட்ட வீரர்களின் பெயர்களை நாம் சொன்னோம் அதில் வந்துட்டு இதில் வந்து ரொம்ப சுதந்திர தினத்துக்காக போராடும் போது கொடி காத்த குமரனெலாம் அந்த கொடியை தன்னோடய கையிலையே பிடிச்சுக்கிட்டே செத்திருக்காரு அப்படியே தலைவர்களுக்கும் தலைவர்களை நாம் இன்னும் நிறையா சொல்லிட்டே போகலாம் அந்த தலைவர்களெலாம் வந்து நமக்கு நல்லது எவ்வளவோ செஞ்சுருக்காங்க